ஹலோ மங்களம் ஹோட்டலுங்ளா நான் இந்த மாதிரி கிருஷ்ணகிரி டிஸ்டிக்லருந்து சீலப்பள்ளி இருந்து பேசுகிறன் இந்த மாதிரி சிக்கன் ரைஸ் மட்டன் பிரியாணி சில்லி சிக்கன் வேணும் சிக்கன் ரைஸ் வந்து ரெண்டு பாக்ஸு மட்டன் பிரியாணி ஒரு பாக்ஸு இந்மாரி சில்லி சிக்கன் வந்து நூறு கிராம் மட்டன் கிரேவி வந்து உப்பு இல்லாமல் சுகர் கம்மியாக இது ச்ச உப்பு கம்மியாக வேணும் அதுக்கு கேரட்டு அல்வா வந்து சுகர் க கம்மியாக வேணும் அடுத்து ஜூஸில் வந்து ஆரேஞ்ச் ஜூஸு சுகர் கம்மியாக சாத்துக்குடி ஜூஸ்ஸு அடுத்து இதுக்கு அவங்க லோகேஷன் வந்து உங்கள் அட்ரெஸு இது மொபைலுக்கு அனுப்ச்சியிருக்கன் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க இந்த மாதிரி ஊருக்கு போகணும் அடுத்து கேஷ் வந்து டெலிவரி கேஷ் டெலிவரியா இல்லை ஜிபே பண்ணட்டுமா சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாங்க அட்ரெஸ் வந்து சீலப்பள்ளி அட்ரஸ்ஸு அது மார் இருக்கேன்